எனக்கு பிடிச்சமான உணவுங்கள்னா என்னென்னா எக் ரைஸ் ரொம்ப எனக்கு பிடிச்சமான இது அதுவந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமா நான் எங்கே சாப்பிட்டுருக்கேன்னா பெங்களூரில் ஹோட்டல் தாஜ் அதில் தான் நல்லா நான் சாப்பிடுவேன் நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு என்னென்னா பரோட்டா பரோட்டா எடுத்துக்கணும்னா முஸ்தபா ஹோட்டல் கிருஷ்ணகிரி இது ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்புறமா அது அதை விட்டுட்டா எனக்கு ஃபுல் மீல்ஸ் வசந்தபவன் அது நம்ம ஒசூரில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான வெரைட்டீஸ் அதில் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்